நான் வந்து போன மாசம் வந்து நான் வந்து கேஸ் ஸ்டவ் கேஸ் அடுப்பு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன கம்பேனி அப்படின்னா வந்து பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் த்ரீ பர்னர் த்ரீ பர்னர் அந்த மூணு அடுப்பு இருக்கும் இல்லையா அந்த கேஸ் அடுப்பு தான் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துடுச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நல்லா இருக்கு என்ன அப்படின்னா அந்த கேஸ் வந்து அதற்கு என்ன லிமிட்டோ வந்து அதை தான் அது வந்து எடுத்து வந்து அந்த கேஸ் வந்து நல்லா யூஸ் யூஸாகிட்ருக்கு ரொம்ப வந்து கேஸ் வந்து செலவாக மாட்டுது இங்கே சில அடுப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து வந்து ஒரு ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே வந்து சரி காலியாகிடுது ஆனால் வந்து இந்த அடுப்பை ந்து நான் யூஸ் பண்ணும்போது அந்த சிலிண்டர் வந்து எனக்கு ஒன் ஒரு மாசத்துக்கு மேலேயே எனக்கு வந்துச்சு அந்த எந்த பால் வெச்சாலும் சரி சாதம் வெச்சாலும் சரி சீக்கிரமாக வந்து அந்த பால்லாம் வந்து நல்லா கொதி வந்துடுது சாதமும் நல்லா சீக்கிரமாக வெந்துடுது எனக்கு இந்த அடுப்பை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரே சமயத்தில் சாதம் குழம்பு பொரியல் மூணுத்தையுமே வைச்சிக்கிலாம் அப்படிங்கற மாதிரி தான் நான் இந்த அடுப்பை வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் சில த்ரீ பர்னர் ஸ்டவ்வில் அதுலாம் வந்து ஒரே நேரத்தில் மூணு பாத்திரத்தையும் வைக்க முடியாது ஏன்னா இடிக்கும் ஆனால் இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து நிறைய கேப் இருந்துச்சு ஒவ்வொரு அடுப்புக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய நல்ல ஒரு பெரியான பாத்தரம் வைக்கிறமாரி வந்து நல்ல ஒரு இடைவெளி இருந்துச்சு ஒரே நேரத்தில் நான் மூணுத்தையும் வெச்சு யூஸ் பண்ணுறமாரி இருந்துச்சு அது வந்து எனக்கு நல்லா இந்த அடுப்பில் வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறத்துக்கு